ஆன்லைனில் நான் வந்து ஒரு சாரீ ஆர்டர் பண்ணிருந்தேன் சாரீயோட விலையப் பார்த்தோன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா போல் வந்துச்சு சரி ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போட்டோன்னா நல்ல வ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுதான் வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்துச்சு சாரீ கலர்லாம் ஓகே தான் கலர்லாம் கூட பார்த்தது அதே தான் வந்துது ஆனால் சாரீயோட குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மேலே சாரீ மேலேலாம் வந்து நூல் நூலாக வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு எதாவது ஒன்றுத்துல லைட்டாக மாட்டினாலுமே அப்படியே வந்து சாரீ வந்து அப்படியே இழுத்து இழுத்துக்கிட்டு அது ஒர்த்தே கிடையாது ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்கு ஏன்டா வாங்கினோம் அப்படிங்குற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு இரநூறுவாய்க்கி முந்நூறுவாய்க்கு சாரீ எடுத்தால்கூட அதோட குவாலிட்டிக்கூட நல்லா இருந்துருக்கும் ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கி அது அப்படியே வேஸ்ட்டு தான் ஏன் இவ்வளோ இதாக வாங்கணுன்னு நான் அதற்கப்பறம் வந்து ஆன்லைனில் சாரீ இது மாதிரி உள்ளதுலாம் வாங்கறதுக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பயமாகதான் இருக்கு வாங்கணும்னாலே அது வாங்கறதே விட்டுவிட்டேன் இப்போலாம்